ஆ இந்துமதி டிப்பார்ட்மெண்டல் ஷோரூம் களா பையனோடய பர்த் டே பார்ட்டிக்கு பர்த் திங்க்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் ஹோம் டெலிவரி பண்ண முடியுங்களா ஆ நேரில் வர முடியாதுன்றதுனால் ஹோம் டெலிவரி கேட்குறேன் நான் சொல்கிற ஐட்டமெலாம் நோட் பண்ணிக்கோங்க நட்ஸ் ஐட்டத்தில் எல்லாமே வேண்டும் மில்க் ப்ராடக்ட்டில் வந்து வேணும் டோக்கனைட்டு ஐட்டத்தில் ஸ்வீட்ஸ்ஸு தேவைப்படுது ஆ ஓகே ஓகே நோட் பண்ணிக்கிறீங்களா அட்ரெஸ்ஸு அபிராமி எம்பிடி ரோட் சரி ஆ நாளைக்கு ஈவினிங் ஃபைவ் ஓ க்ளாக் வேணும் மேடம்

எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை கேஜி ரேட்டு தான் மேம்